தமிழ்நாட்டில் உயர் கல்விக்கு அளிக்கும் முக்கிய பல்கலைக்கழகமும் கல்லூரிகளும் எவையென்ற கேள்வி அதில் இருக்கிற பிரபலமான படிப்புகள் என்னென்ன அதில் இருக்கற தொழில் துறைகள் என்னென்ன கலைத்துறைகள் என்னென்ன அப்படின்றத கேள்வியாக கேட்டிருந்தாங்க தமிழகத்துல அந்த மாநிலம் முன்னேறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த உயர்கல்விகள் அளிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தான் என்னோடய பார்வையில் முக்கியமான ஒரு கல்லூரியாக நான் சொல்வது வந்து அண்ணா பல்கலைக்கழகம் ஏன்னால் நான் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிதான் அங்கே வந்து அதே மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது நான் குறிப்பிட்டு சொல்வது நான் அங்கே படித்ததினால எனக்கு இன்னும் நல்லா தெரியும் என்னென்ன தொழில் துறைகளோ இல்லைல்ல என்னென்ன கலைத்துறைகள் எது வந்தாலும் முதலில் அங்கே கொண்டு வந்துடுவாங்க அதை பற்றி எந்தெந்த ஆசிரியர்கள் தெளிவாக ஒரு பட்டறைகள் பயிற்சி பட்டறைகள் மூலமாக படிச்சுட்டு அதை அவர்கள் மாணவர்களுக்கு உலகத்தரத்தில் சொல்லிக்கொடுத்து இந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களில் ஒரு பெரிய இடத்துக்கு செல்வதுல அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் அடுத்த ஒரு இடத்துல இருக்கற பல்கலைக்கழகத்துல போய் வேலை செஞ்சு அதை மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி அந்த மாநிலங்களில் இருக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும் அவர்கள் கற்றது வந்து போய் சேருது இது வந்து ஒரு முக்கிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் முக்கியமான துறைகள் வந்து எல்லாமே கொண்டு வந்தது தாங்க சார் தனித்து கூறுவது மாதிரி எனக்கு எதுவும் தோணலை